நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பொருத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயத்தை சார்ந்துதான் மக்கள் வாழ்ந்துட்டிருக்காங்க ஏன்னால் கிராமங்கள்தான் நிறைய இங்கே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் விவசாயத்தை சார்ந்துதான் வாழ்ந்துட்டிருக்காங்க இந்த விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கரும்பு நெல் அப்புறம் சவுக்கு அப்புறம் சவுக்கு போட்டு மீதி இருக்க நேரத்தில் நிலக்கடலை இது மாதிரியான பல்வேறு பயிர்களை போட்டு அதிலருந்து வர வருமானதில்தான் மக்கள் வா வாழ்வாதாரத்தை ஈட்டிகிட்ருக்காங்க உளுந்து பயிரிடுகிறாங்க அப்புறம் கால்நடைகள் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்து கிராம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளை வளர்ப்பதிலயும் வந்து ரொம்ப ஆர்வத்தை காட்டி அதிலருந்து வருகின்ற வருமானத்தையும் ஈட்டிகிட்ருக்காங்க அப்புறம் ஜவுளி வியாபாரம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருந்துகிட்ருக்கு முடிஞ்ச வரைலையும் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களால் முடிஞ்ச சிறிய அளவில் ஜவுளிகளை வாங்கி அது அதில் தொழில் செய்து அதிலருந்து வருமானத்தையும் ஈட்டிகிட்ருக்காங்க மண்பாண்டம் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா விவ விழுப்புரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகருக்கு ஏன்னால் அகரமென்ற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தயாரிக்கிற மண்பாண்டங்கள் வந்து அயல் நாட்டுக்கெலாம் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சொப்பு சாமானெல்லாம் அங்கே அகரமென்ற கிராமத்தில் வந்து மண்பாண்டம் தொழில் வந்து அங்கே ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டு செயல்படுத்துகிறாங்க அங்கே தயாரிக்கிற அந்த மண்பாண்டங்கள் வந்து சொப்பு சாமானெலாம் பார்த்தீங்கன்னா வெளி வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி ஆகுது அப்புறமேட்டு சுகர் ஃபேக்ட்டரியும் பீர் ஃபேக்ட்டரியும் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பை ஏன்னால் ஈட்டி கொடுக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வர வ க விவசாயிகளிட்டருந்து கரும்பை வாங்கிக்கிறாங்க அதிலருந்து சக்கரைய தயாரிக்கிறதுக்கான பணிகளில் வந்து அந்த ஊரை சுற்றி இருக்க மக்களை வேலைக்கு ஈடுபடுத்திகிட்ருக்காங்க பீர் ஃபேக்ட்டரிலேயும் பார்த்தீங் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலை கழுவுவதுலேருந்து அந்த மூடிக்கு போட்டு அந்த மூடி கேப்புக்கு சீல் வைக்க சீல் போடுவதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து பெண்களை ஈடுபடுத்துகிறாங்க அது மாதிரி பணி வா வேலைவாய்ப்பு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களுக்கு பொதுவான தொழில்கள் அல்லது வேலைவாய்ப்புகளை நல்லபடியாகவே ஈடுபடுத்தி தராங்க